ஹலோ வணக்கம் சார் இது தனப்ரியா சூப்பர் மார்க்கெட் தானே சார் எனக்கு வந்து ஒரு கிலோ ஆரஞ்சும் ஒரு கிலோ சப்போட்டாவும் வேணும் சார் கொஞ்சம் நல்ல பழமாக பார்த்து எனக்கு வேணும் சார் விலை எவ்வளோ சார் எனக்கு ஒரு ஒரு கிலோ தான் சார் வேணும் ஒரு கிலோ ஆரஞ்ச் வேணும் ஒரு கிலோ சப்போட்டா வேணும் சார் ம் நல்லா இனி இனிப்பாக இருக்குமா சார் நல்ல பழமா இருக்குமா சார் ஜூஸுக்கெல்லாம் நல்லா வந்து ஆரஞ்சு வந்து நல்லா சாறெலாம் வருமா சார்

சரி சார் எனக்கு வந்து இதில் நல்ல நல்ல பழமா எனக்கு சப்போட்டாவில் ஒரு கிலோவும் ஆரஞ்சில் ஒரு கிலோவும் எனக்கு போட்டுருங்க சார் எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு டோர் டெலிவரி எனக்கு பண்ண முடியுமா சார் எனக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேணும்

ஆ சரி சார் எங்களுக்கு எங்கள் எங்கள் வீடு வந்து மூணு கிலோமீட்டு கிட்டே தான் சார் இருக்கும் எங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டும் எனக்கு கொஞ்சம் எனக்கு வேணும் சார் அப் ஆ ஓர் ம் கண்டிப்பாக நான் வாங்கிக்குவேன் சார் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் நாங்கள் டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாங்கள் வாங்கிறனால எங்களுக்கு ஏதாச்சும் விலை கொஞ்சம் பார்த்து குறைச்சி தருவீங்களா சார்

சரி சார் எனக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு ஒரு கிலோ போட்டுருங்க நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நான் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த அட்ரெஸ்ஸு அட்ரெஸ்ஸு சொல்லவா சார் ஆ சரி சார்